எங்கள் ஊரில் வந்து சட்டி பானை செய்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அது வந்து எங்கள் கோயிலுக்கு பின்னாடி தான் செய்வாங்க அவங்க வந்து சோறு பொங்குறதுக்குள்ள பானை அப்புறோம் மீன் கொழம்பு வைக்கிறதுக்குரிய சட்டி எல்லாமே செய்வாங்க அப்புறோம் சின்ன பிள்ளைங்க விளையாடுறமாதிரி உள்ள சின்ன சின்ன பொருள் சொப்பு ஜாமான் அந்தமாதிரிலாம் செய்வாங்க அப்புறோம் வந்து வீட்டில் வைக்கிறதுக்கான பொம்மை அதுக்கப்புறம் அடுப்பு அடுப்பு உண்டியல் எல்லாமே அவங்க செய்வாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சொளவு பனை ஓலையிலேருந்தே எடுத்து அதில் உள்ள இதை இது பண்ணி கலர் பண்ணி சொளவு செய்வாங்க அதுவும் இங்கே நல்லா வந்து வியாபாரம் போகும் அதுக்கப்புறம் வந்து பாய் பாயெலாம் செய்வாங்க அந்த குச்சி இது பண்ணி இல்லைன்னா அந்த இது வச்சு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து கூடை தொழில் ஜாமான் அந்தமாதிரி கைத்தொழில் வேலை வந்து இங்கே வந்து நிறையா இருக்கும் இது வந்து எப்போது வாங்குவாங்க அப்படின்னா திருவிழா டைமில் பத்துநாள் வரும்போது அவங்க வந்து வாங்கி வாங்கிட்டு போவாங்க அதனாலே எங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாகவும் இருக்கும் அவங்க வாங்கிட்டு போறதுனால நாங்கள் வந்து அது மூலயமா எங்களுக்கு வியாபாரம் கிடைக்குறமாதிரி அப்படி இருக்கும்